நான் அமேசான்ல இருந்து ஒரு ஹெட்செட் ஆட்ரு போட்டிருந்தேன் அக்சுவலாக அந்த ஹெட்செட் பார்த்திங்கன்னா பிரைஸ் ஒர்த்தாக இருந்துச்சு அதோடய குவாலிட்டியும் பிரைஸ்க்கு ஏற்றமாரி கம்ஃபர்ட்டபுளான குவாலிட்டியும் இருந்துச்சு அப்புறம் காதில் வைக்கிறதுக்கு பிளேஸ் பண்ணுறதுக்கோ நம்ம அதையே பிளேஸ் பண்ணிட்டு வாக் பண்ணுறதுக்கோ ட்ராவல் பண்ணுறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து அந்த ஹெட்செட் கம்ஃபர்ட்டபுளாக இருந்துச்சு வெ வெளியே ஸ்பீக்கர் நாய்ஸ் இருந்தாலும் சாங்ஸ் எல்லாம் க்ளியராக கேட்டுச்சு நல்லா நல்ல ப்ராடெக்ட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு